அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்ல நிறையா கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரத்தை நம்ம நிறையா இடத்துல போய் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்டாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு புதுவிதமான புதுவிதமாக டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் இருக்கும் அதே மாரி நம்ம தஞ்சாவூரை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள அரசர்கள் நிறைய சிற்பக்கலைகளை செஞ்சுவிட்டு போயிருக்காங்க சிற்பக்கலை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அருமையாகவும் இருக்கும் அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்புறம் வந்து அதை வந்து நம்ப எல்லா இடத்துலையும் பேசுவாங்க பேசுபொருளாக இருக்கும் அதை வந்து ஒரு உலக அதிசயமாக பார்க்குறாங்க அதாவது சுனாமி எல்லாத்தையும் தாங்கி அஞ்சு வருஷம் பதினோரு ஆண்டுகளாக இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து அப்போ பார்த்திங்கன்னா அதில் தஞ்சாவூரில் கும்மோணத்தை பார்த்திங்கன்னா கும்மோணத்தில் நிறையா கோயில்கள் இருக்குது கோயில்கள் இருக்குது கோயிலுக்கு அப்புறம் ம கோயிலுக்கு அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான ப்ளேஸஸ் இருக்குது ப்ள அங்கே வந்து ஒவ்வொரு சுற்றுலாப் பயணிகளும் நிறையா சுற்றிப்பார்க்க இருக்குது அரண்மனை இருக்குது அரண்மனை வந்து பெரிய முன்னோர்கள் வாழ்ந்த பாரம்பரிய எல்லாத்திலியும் எடுத்துக்காட்டும் உணவுப் பழக்கங்கள் அனைத்தும் வந்தாரை வாழவைக்கும் பூமி என்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெற்பயிர்கள் அதிகமாக இருக்கும் காவேரி ஆறு அங்கே அதிகமாக ஓடுது மதுரை மீ அதேமாரி மதுரையில் வந்து பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்கன்னால் கோவில்கள் நிறையா இருக்கும் சிற்பக்கலைகளெலாம் இதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று தமிழ்நாட்டுலையே மூன்று மன்னர்கள் ஆண்டாங்க சேரர் சோழடர் பா பாண்டியர்கள் அதேமாரி நிறைய மன்ன மூன்று மன்னர்கள் வாழ்ந்து நிறைய சிற்பக்கலைகள் அதுக்கப்புறம் நிறைய உலக அதிசயங்களை விட்டு போயிருக்காங்க அப்புறம் அவங்க வாள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா இலையில இலையில விருந்தோம்பல் செய்யணும் வந்தாரை வாழவைக்கும் தமிழ்நாடு அப்பிட்னா இருக்கணும்னு எல்லாமே பாரம்பரியமாக செஞ்சுருக்காங்க அதே மாரி எல்லாரும் இருக்கிறமேரி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கலைகளை முன்னோர்கள் மு முன்னாடி உள்ளவங்க அதை செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து அதை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து ஒவ்வொரு சிற்பக்கலைகளும் தனித்துவமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அரண்மனைகளில் எல்லா அரசவைகளும் உள்ள எல்லா அரசர்கள் லே டிஃப்ரெண்டான கத்தி கேடயம் அப்புறம் அப்புறம் போ போர்க் கலைகள் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க மூன்று மன்னர்களுக்கு ஒவ்வொரு இது டிஃப்ரெண்ட் இது இருக்கும் அதே மாரி மாமல்லபுரத்தை மாமல்லபுரம் மீனாட்சி தஞ்சை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லார் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு யுனிக்கான கலைகள் சிற்பக்கலைகள் இருக்கும் தாராசுர பிரகதீஸ்வரர் கோயிலை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிற்பக்கலைகளில் வந்து மாடு அதுக்கப்புறம் யானையும் சேர்ந்து ரெண்டு சிற்பக்கலைகள் இருக்கும் அப்புறம் டிஃப்ரெண்டான பிச்சராக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய க சிற்பக்கலைகள் கும்மோணத்தில் சுற்றி இருக்குது கோயில்கள் நிறையா விருந்தோம்பல் எல்லோரும் எல்லா ஃபாரினர்ஸு அமேரிக்காவில் எல்லா இடத்துலையும் வந்து இது பார்க்குறாங்க வேடிக்கை பார்க்கு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி நிறையா தொன்மையான இது தமிழ் பண்பாடு தமிழ்நாட்ல பாரம்பரியம் ரொம்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்பிட்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்த்தப்ப தமிழ்ல தமிழ்ல வந்து தமிழ்நாடு பாரம்பரியம் அப்புறம் வந்து தமிழில் எல்லாமே மிகவும் தொன்மையானது அப்புடினு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலங்கள் உள்ளது அப்புறம் வந்து என்ன பண்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது அது வந்து மதுரை மீனாட்சி அம்மனில் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சிற்பக்கலையில் தனியாக செஞ்சுருப்பாங்க அப்புறம் வந்து இது சென்னை பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நிறைய மக்கள்தொகை அதிகமாக இருக்குது மக்கள்தொகையில் வந்து முக்கியமான நீதிமன்றம் எல்லாமே அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து போய்ட்டு நம்ப கண்காட்சித்தலங்களில் வந்து நிறைய சுற்றுலாத்தலங்கள் வந்து சென்னையில் இருக்குது கடற்கரை கடற்கரை இருக்குது கடற்கரை